அண்ணா டேக்ஸியாங்கண்ணா அண்ணா இந்த வாரங்கண்ணா ஞாயித்து கிழமைங்கண்ணா நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறோங்கண்ணா வீட்லைங்கண்ணா அது அதுதான் நம்ம கிட்ட ட்ராவல்ஸ் இருக்கான்ட்டு என்னட்டு கேட்கலான்ட்டுதாங்கண்ணா ஆ எட்டு பேர் போகிற மாதிரிங்கண்ணா ஆ ஆமாங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ஆ காலையில நேரமாக ஒரு எட்டு மணிக்கு போயிட்டுங்கண்ணா அங்கே போய் சாமியெல்லாம் பார்த்துட்டுங்ண்ணா ஆ அப்புறோம் அங்கேருந்து புறப்பட்ற நேரந்தாங்கண்ணா சாமி பார்க்குற நேரம்தான் அண்ணா அப்டியே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிவிட்டு அப்டியே பக்கத்தில் நரசிம்மர் கோயிலுக்கு போ போயிட்டு வரணுங்கண்ணா

ஆ இல்லைங்கண்ணா இல்லைங்கண்ணா ஆஞ்சநேயர் கோயிலுங்கண்ணா அப்புறோம் நரசிம்மர் கோயிலுங்கண்ணா

ஆ ஆமாங்கண்ணா ஆ ஆமாங்கண்ணா ஆ வீட்டுக்கு ஒரு நீங்கள் ஒரு ஏழே முக்காலுக்கு வந்திங்கன்னா அப்போ இங்கேருந்து எட்டு மணிக்கெலாம் போயிடலாங்கண்ணா ஒரு கால் மணிநேரங்ண்ணா முன்னேப் பின்னேங்கண்ணா ம் சரிங்கண்ணா வாடகைங்கண்ணா ம் சரிங்கண்ணா ம் சரிங்கண்ணா ம் சரிங்கண்ணா ம் சரிங்க

ம் சரிங்கண்ணா ம் சரிங்கண்ணா ம் சரிங்கண்ணா

ஆ சரிங்கண்ணா வெயிட்டிங் சார்ஜ் ஏதாவது இருக்குமாங்கண்ணா ம் சரிங்கண்ணா ம் சரிங்கண்ணா ம் சரிங்க அப்போ இந்த வாரம் ஞாயித்து கெழமை அண்ணா ஆ ஆமாங்கண்ணா இந்த வாரம் ஞாயித்து கிழமைங்கண்ணா கன்ஃபாம்தாங்கண்ணா

ம் சரிங்கண்ணா அட்வான்ஸ் எதாவது போடணுமாங்கண்ணா ம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆ ஓகேங்க சரிங்ண்ணா